என்ன நம்ம கிராமத்துக்கும் வெளி கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம்னால் வெளி கிராமத்தில் வந்து வீட்டை விட்டு யாரும் வெளில போகமாட்டாங்க ஆனால் நம்ம கிராம கிராமத்தில் வந்து எல்லோருமே கூடி ஒன்றா இருந்து பேசிப்பாங்க அதே சாயங்காலம் பொழுது போயிட்டுனா எல்லோருமே ஒன்றா உட்காந்து பேசி சிரித்துட்டு அப்புறம் தான் போவாங்க ஆனால் வெளிப்பு வெளிப்புறத்துலேருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னால் வெளியே வரமாட்டாங்க காலைல வெளில போனாங்கன்னால் வீட்டை பூட்டிவிட்டு சாய்ங்கா ஈவினிங் தான் வருவாங்க ஆனால் எங்கள் கிராமத்தில் வந்து அப்படி கிடையாது காலைல வேலைக்கு போவாங்க கூலி வேலைக்கு தான் போவாங்க போயிட்டு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம கிராமத்தில் வந்து கொறை சொல்லுவாங்க மற்றவங்கள பற்றி மற்றவங்க சொல்ல சொல்லுவாங்க ஆனால் வெளிப்பு வெளி வெளிப்புறத்தில் கிராமத்தில் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் வெளி வெளிப்புறத்தில் வந்து வெளில போனோம்னால் ஜாலியாக இருக்கும் நான் தஞ்சாவூர் போனேன் அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் இது மாரி ஜா வெளிப்புற கிராமம்னால் நம்ம கிராமத்தோடு இந்த கிராமம் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சொல்லுவோம் தவிர ஆனால் இருக்க பிடிக்காது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு மேல் இருக்க பிடிக்காது ஆனால் நம்ம கிராமம் போல எதுவுமே வராதுன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே நம்ம கிராமத்துலேயே இருந்தோம்னால் போர் தான் அடிக்கும் ஆனால் வெளில போய்விட்டு வந்தால் தான் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கிராமத்தை விட வெளி கிராமம் வந்து நல்லா தான் இருக்கும் நம்ம கிராமத்தில் இருக்க பிடிக்கும் ஆனால் என்ன மற்றவங்க பற்றி மற்றவங்க கொறை சொல்கிறது கேலி பண்ணுறது இது பண்ணுறது பேசிக்கிட்டே மற்றவங்கள பற்றி கொறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆனால் வந்து வெளிப்புறத்து கிராமத்தில் வந்து அப்படிலாம் கிடையாது போனோமா வந்தோமா இருக்கும் ஆனால் நம்ம கிராமத்தில் வந்து சொந்தக்காரங்கள்லாம் நிறையா இருப்பாங்க வெளிப்புறத்து கிராமத்துலலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னால் வெளிப்புறத்தில் சுவாரஸ்யமாக என்ன இருந்துச்சின்னால் நிறையா எப்படி சொ பஸ்ஸு வசதிலாம் நிறையா இருக்கும் ஆனால் நம்ம கிராமத்தில் அதலாம் இருக்காது நம்ம வீடே பக்கத்துலேயே நம்ம பஸ்ஸு இருக்கும் வெளி கிராமத்து வெளிப்புறத்துலேலாம் எங்கள் கிராமத்துலேலாம் பஸ்ஸுலாம் ஏறணுன்னால் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போகணும் ஆனால் இந்த வெளிப்புற கிராமத்தில் அப்படிலாம் கிடையாது நான் இங்கேருந்து உள்ள இருக்கும் கிராமத்தில் இருக்கோம்னால் கிராமத்துலேருந்து வண்டியை போட்டுட்டு அப்புறம் தான் பஸ் ஏற போகணும் ஆனால் வெளிப்புறத்தில் வந்து அப்படிலாம் கிடையாது இல்லைன்னா சைக்கிளில் போயிட்டு போட்டுவிட்டு அப்புறமா பஸ் ஏறி போகணும் ஆனால் வெளிப்புறத்தில் உடனே பஸ் ஏறிடலாம் அதை மாதிரி ஜாமான் வாங்கணுன்னாலும் நம்ம வந்து வெளில போய் தான் வாங்கணும் இங்கே எதுவுமே ஜாமான்லாம் கிடைக்காது எந்த ஒரு ஜாமான் வாங்குன போனாலும் வெளில தான் போகணும் இல்லை யாராச்சும் போய் வாங்கிட்டு வரணும் உள்ளே கிராமத்தில் தான் எந்த ஜாமானும் கிடைக்காது ஒரு வேலைக்குப் போனால் கூட கிராமத்தில் கிடைக்காது வெளிப்புறத்தில் தான் இரு இருக்கும் வேலை பார்க்கணுன்னா